பாம்பு கடி இல்லைனா பூச்சிக்கடிலேருந்து எப்படி காப்பாத்திக்கிறதுனால் நம்ம முதல்ல நம்ம வீட்டை சுத்தமாக வச்சிருந்தாலே நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு பூச்சி எதுவுமே பெருசாக வராது அதையும் மீறி பாம்பு எதுவும் வருது அப்படின்னா உப்பு மஞ்சத்தூள்லாம் இருக்குதில்ல அதை வந்து நம்ம வாசப்படியிலயோ இல்லை கொல்லப்படியிலயோ வச்சிட்டோம்னால் பெருசாக பாம்பு பெருசாக வராது பூச்சி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதாது வரும் கொசு கடியில் இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம வீட்டை சுற்றி வேப்ப இல வேப்பமரம் நொச்சி மரம் இருந்தாலே போதுமானது கொசுக்கடியில் இருந்து நம்ம பெருசாக காப்பாற்றிக்கலாம் அப்புறம் பாம்பு கடியிலேருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்கிறதுனால் பெருசாக நம்மள நம்ம இருக்கிற இடத்த நோக்கி பாம்பு வராது அது நம்ம கடிக்கணுங்குற ஒரு இன்டென்ஷன்லையும் நம்மள தேடி பாம்பு வராது அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்போ அதை காப்பாத்திக்கிறதுக்காக அதுங்கள் நம்மளை கடிக்கிறது அவ்வளோ தான் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பாம்பை தேடி போய் நம்ம கடி வாங்குகிறமாங்கிறதும் கிடையாது தான் நம்ம தெரியாத்தனமாக கொல்லையில் போகிறோம் ஒரு அடைசலான இடம் இருக்குது அந்த மாதிரி அடைசலான இடத்துல பாம்பு இருக்குங்கிறப்போ அந்த இடத்தலாம் பார்த்து சுத்தம் பண்ணோம்னால் அந்த இடம் அந்த இடத்துல பாம்போ பூச்சியோ இருக்காது அப்படி இருக் இல்லைனாலே நமக்கு பாதி பிரச்சனை குறஞ்சிரும் இப்போ இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பாம்பு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பிரச்சனையில வந்து இருக்காங்கள் குறிப்பாக சொல்லணும்னால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களலாம் வந்து காடு இருக்கும் வயல் புல்வெளி அந்த மாதிரி கல்லுலாம் அடிக்கி வச்சிருப்பாங்கள் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து பாம்பு பூச்சிலாம் அண்டும் அதை தெரியாத்தனமாக சின்னவங்களோ பெரியவங்களோ போய் எடுக்கிறப்ப அதில் இருக்கிற பாம்போ பூச்சியோ அவங்களை கடிச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கிறப்ப அந்த மாதிரி இடத்தலாம் நம்ம வந்து பார்த்து பொறுமையாக கையாண்டோம்னாலே பெருசாக பாம்பு கடி பூச்சிக்கடிலேருந்து நம்மளை பெருசாக பாதுகாத்துக்கலாம் அது நான் பாம்புங்கிறது பாம்பு பூச்சியோ நம்மளை நோக்கி வராது நம்மளாக தெரியாத்தனமாக போய் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிக்கிறது தான்